ஹலோ மேம் மேம் நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறோம் உங்கள் ஸ்கூலில் கோச்சிங் நல்லா இருக்கும்ன்னு சொல்லியிருந்தாங்க என் பையன் டென்த்து முடிச்சுட்டு இப்போ லெவல்த்து அட்மிஷனுக்கு தேடிகிட்ருக்கோம் இப்போது என் பா பையன் வந்து ஃபோர் எயிட்டி எயிட் எடுத்திருக்கான் மார்க்கு ம் ம் இப்போ உங்கள் காலேஜ்ஜில் பீஸ் எவ்வளோ வரும் எதுவும் எக்ஸாம் வெச்சு தான் இது ஆ ஓகே மேம் ம் எனக்கு பயாலஜி குரூப்பு ம் எக்ஸ்டா கல் கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸ்யெலாம் இருக்கா ஸ்போர்ட்ஸு நீட் படிக்கணும்ன்னு சொல்கிறான் நீட் கோச்சிங்கெலாம் கொடுப்பீங்ளா ம் ஓகே மேம் ஃபீஸ்யெலாம் எவ்வளோ மேம் வரும்

ஆ ஓகே மேம் ஓகே இப்போ அது இப்போ அட்மிஷன் போடுறதுனால் எப்போ மேம் வந்து போட்டுக்கிறது மண்டே போட்டுக்கலாமா ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் தேங்க் யூ